அண்ணா டிரைவர் அண்ணா என்னண்ணா இப்படி ஆகிப்போச்சு நான் புதுக்கோட்டை போகணும்ன்டு ஆடர் போட்டிருந்தேன் கரெக்டா கரெக்டான டயத்துக்கு வந்து இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தீங்கன்னா டிராஃபிக்கில் சிக்கி இருக்கமாட்டோம் இப்படி ஆகிப்போச்சே அண்ணா டிராஃபிக் க்ளியர் ஆகுறதுக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகும்போலயே நானும் ஒரு ஃபங்க்சன்கு போகணும் ஆமா இருட்டாகி போச்சுண்ணா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஃபங்ஷனுக்கு போலாம்ன்னுடுதான் ஆடர் போட்டுருந்தேன் புதுக்கோட்டை இது கோர்ட்டுக்கு பக்கத்தில் வீடு அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைண்ணா வேறு எதுவும் இப்ப வழி இருக்கா நான் போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கணம் போகணும் வேற எதும் வழி இருந்தால் பாருங்கண்ணா எப்படி எப்படி பார்த்தாலுமே போக முடியாது போலையே அது எப்படி டிராஃபிக் க்ளியர் ஆகுறதுக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் என்னாண்ணா பண்ணுறது இப்போ வேறு ஏதும் வழி இருக்குமா என்னன்னு பாருங்கண்ணா கூகிளில் வேணா போட்டு பாருங்க மேப்பில் வேறு எதுவும் சுற்றி போகலாமா இல்லை டிராஃபிக் க்ளியர் ஆனதுக்கப்புறம் போகலாமா என்னன்னு டிராஃபிக் க்ளியர் ஆனதுக்கப்புறம் போனோம்னா இங்கே இருட்டிவிடும் சுத்தமாக இப்பவே மணி ஏழு மணிக்கு மேல் ஆகிடுச்சு அங்கே ஃபங்ஷன் வந்து எட்டரை மணி அப்படிலாம் முடிஞ்சிடும் கொஞ்சம் அங்கே அப்புறம் கூட்டமே இருக்காது ரிலேடிவ் வேறு சொந்தக்காரங்க வேறு அதான் என்ன பண்றதுன்னு தெரியலை ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு நானும் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் சீக்கிணம் ஏதாவது வேற வழி இருந்தால் பாருங்கண்ணா வேற எதுவும் வழி இருக்க முடியுமான்னு பாருங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கண்ணா